தொழில்நுட்பத்தில் என்னை எடுத்துக்கிட்டீங்கனா இன்றைக்கி வந்து செல்லு எடுத்துக்கிட்டீங்கனா நம்ம பேசுகிற செல்லு சின்ன செல்லா கை செல்லா வச்சுருந்தோம் ஒரு காலத்தில் அந்த செல்லு வந்து பத்து ரூபா பதிஞ்சி ரூபா அது மாதிரி ந நம்ம வந்து இந்த சீட்டு மாதிரி அது எழுதி நம்பரைப் போட்டு பேசுவோம் இப்போ எப்படினு கேட்டீங்கனா நம்ம வந்து செல்லு அந்த செல்லு கம்பெனியில் இருக்கற அதில் போய் நம்ம காசு கொடுத்தட்டம்னா நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றும்பது ரூபா ஐநூறுரூபா ஆயரரூபா வரைக்கும் போட்டுக்கிறாங்க மாசக் கணக்கில் அதெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு முன்னடிலாம் அப்படி பேச முடியாது ஏன்னு கேட்டிங்கனா அப்போ அந்த கார்டு பத்துரூபா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசலாம் முடிஞ்சி போயிடும் ஒரு நாள் பேசுனா முடிஞ்சு போயிடும் இப்போலாம் வந்து மாசக் கணக்கில் பேசுகிறதுக்கு அந்த அளவு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்குது அதுலேருந்து ரிலே சேட்டிலைட் வந்து விண்ணில் வந்து நமக்கு அந்தளவுக்கு ரிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இங்கேருந்து நம்ம சிங்கப்பூரு மலேசியா இன்னும் என்ன ஊர் துபாய் இந்த மாதிரி நாட்டுக்குலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பேசுகிற கால கட்டத்தில் அந்தளவுக்கு நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்கள ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் அங்கே பேசும் போது அந்தளவுக்கு நாடு வளர்ந்திருக்குது வளர்ந்திருக்குதுனா தொழில்நுட்பத்தில் வந்து விஞ்ஞானிகளும் நமக்கு அது மாரி வளர்த்து நம்மளை வந்து ஒரு அயல்நாட்டில் பேசுகிற அளவுக்கு அடுத்த ஸ்டே இதில் வெளிநாடுகள்லாம் பேசுகிற அளவுக்கு தயார் பண்ணி இருக்காங்க அந்தளவுக்கு தொழில்நுட்பத்தில் நாடு முன்னேறிருக்கு திரும்பியும் நம்ம இன்னும் முன்னேறணும் நம்ம நாட்டில் இன்னும் அதிகமான வளர்ச்சிலாம் ஏற்படணும்